தமிழ் புத்தகமான பகவத்கீதை அப்புறம் பார்த்தீங்கன்னா பைபிள் இந்த ரெண்டு புக்குமே வந்து மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான சில நல்ல ஒழுக்கங்களை பற்றி சொல்கிற நூல் இதெல்லாம் வந்து சமயம் சார்ந்த நூல் நம்ம மக்களுக்கே உண்டான மக்களோட தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் வந்து திருக்குறள் இது அற இலக்கியம் சரியா இது அற இலக்கியமாக இருந்தாலும் வந்து எழுதப்பட்ட காலம் கேட்டீங்கன்னால் வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டு இதை எழுதியது யாருன்னு கேட்டீங்கன்னால் திருவள்ளுவர் இதில் மொத்தமாக கேட்டீங்கன்னால் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது ஆயிரத்து முன்னூற்றி முப்பது பாடலிருக்கு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்புடின்னு மூணு பாலிருக்குங்க அறத்துப்பாலில் வந்து அரசியல் அமைச்சியல் ஒழிபியல் களவியல் கற்பியல் சொல்லிட்டு நிறையா பிரித்து வெச்சுருக்காங்க அறத்துப்பால் வந்து முப்பத்தெட்டு அதிகாரங்களை கொண்டது பொருட்பால் வந்து எழுபது அதிகாரங்களை கொண்டது காமத்துப்பால் வந்து இருபத்தி அஞ்சு அதிகாரம் இது எல்லாமே சேர்ந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரமாக இருக்குது சரி ஓகே திருக்குறள் என்ன சொல்லியிருப்பாங்கன் கேட்டீங்கன்னால் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க வாய்மைகிற அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குறளிருக்கும் பொய் சொல்கிற என்ன நடக்கும் ஏன் நம்ம பொய் சொல்லக்கூடாது எப்போ எந்த இடத்துல பொய் சொல்லணும் இது மாதிரி பல விஷயங்கள பற்றி சொல்வது இந்த அறநூலில் எனக்கு பிடிச்ச பாட்டு என்னென்னு கேட்டீங்கன்னால் வந்து கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ன மீனிங் கேட்டீங்கன்னால் வந்து ஒரு நூலை கற்கணும் கற்று கற்றுற மட்டும் போதுமா அந்த நூலை வந்து நம்ம வந்து கத் கற்றுக்கிட்ட அறிவை எடுத்து நம்ம மூளையில் வந்து ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கணும் அந்த ஸ்டோர் பண்ண அறிவை வந்து நம்ம யாராவது நம்மளை இது சொல்லித்தாங்கன்னு கேட்டால் சொல்லித் தரணும் அப்படி எப்பேயுமே என்ன கேட்டீங்கன்னால் வந்து கற் ஒரு ஒரு நு புக்கை படிக்கிறன்னால் புக்குனு மட்டும் கல்வியை கற்றுக்கிறேன்னா அந்த கல்வி எப்பேயுமே வந்து அழிஞ்சு போகாது ஃப்யூச்சருக்கும் உதவும்